இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பண்டிகைகளுக்கு பஞ்சம் கிடையாது ஏன்னா பண்டிகைகள்னு வந்தால் அதில் கொண்டாட்டங்கள் அதிகமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படினா வட இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் மக்கள்கள் வந்து ஹிந்தி தான் பேசுவாங்க அவங்கள்லாம் வந்து அதிகமாக கொண்டாடுற பண்டிகைகள் வந்து ஹோலி ரக்ஷாபந்தன் தீபாவளி அப்புறோம் நவராத்திரி இதெலாம் வந்து நல்லா கொண்டாடுவாங்க விநாயகர் சதுர்த்திலாம் அவங்க நல்லா கொண்டாடுவாங்க அதே மாதிரியே இங்கே தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பொங்கல் தீபாவளி விநாயகர் சதுர்த்தி ஆயுதபூஜை

அப்புறோம் புனிதவெள்ளி பக்ரீத் எல்லாம் இங்கே நம்மளும் கொண்டாடுவோம் நல்லா இந்த பண்டிகைகள்னு வந்தால் கவுர்மெண்டில் கொடுக்கிற லீவ் தான் வந்து ஸ்கூல் பசங்கலேருந்து காலேஜ் பசங்க வரைக்கும் எல்லாருக்கும் தோன்றதுன்னா இந்த லீவுங்க தான் இந்த எல்லா பண்டிகைகளுக்கும் வந்து லீவு உண்டு பெரிய பெரிய பண்டிகைகள் எல்லாம் தீபாவளி பொங்கல் மிலாடிநபி ரம்ஸான் அப்புறம் கிறிஸ்துமஸ் புனிதவெள்ளி நியூஇயர் ஹோலி எல்லாம் லீவு தான் விடுவாங்க இந்த லீவெல்லாம் வச்சிக்கிட்டு அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக ஓட்டுவோம் லீவ் வர போகுது லீவ் வரப்போகுது அப்படின்ட்டுன்னு இந்த பண்டிகைகள் அப்போல்லாம் வந்துட்டு புத்தாடைகள் வந்து எடுத்துகிட்டு அதை காலையில் உடுத்தி பலகாரங்கள் எல்லாம் செஞ்சிட்டு உணவுகள்லாம் செஞ்சிட்டு சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒன்றா சாப்பிட்டு அந்த சின்ன பசங்களோடைய சிரிப்பு சத்தம் விளையாட்டு சத்தத்தெல்லாம் கேட்டு எல்லாரும் நிம்மதியாக சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க